எங்கள் தோட்டத்தில் பூப்பறிக்கும் போது போய் பார்க்கம் போது அது பா அந்த பூ வரும் போது எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி நேச்சரா பார்க்கறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் போய் பார்ப்பேன் இந்த மாதிரி இங்கே பார்டி செடியிலாம் வளர்ந்துருக்கு பூலாம் அதில் எவ்வளோ அழகா இருக்குது அதில் வந்து பட்டாம்பூச்சிலாம் வந்து அதில் உட்காரும் போது அது பார்க்கறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் எவ்வளோ அழகாக இருக்கும் அதலாம் பாக்கம் போது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும் போது டெய்லி டீச்சர்ஸ்க்கு இந்தமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பூ எடுத்துட்டு போய் கொடுப்பேன் இந்தாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழகாக இருக்குடி ஃபிரெஷ்ஷா அப்படின்னு சொல்லுவாங்கள் தோட்டம் ஃபுல்லா பூ பறிக்கும்போது பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியாக சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டு போய் கொடுப்பேன் ரோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கு அவங்களே எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க அப்புறம் எங்கள் தோட்டத்தில் இருக்க செடி எடுத்துட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீட்டில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு போயி அவங்களும் வீட்டில் கொடுத்து நட்டு வைப்பாங்கள் செடி அவங்களுக்கு வளரும்போது அத பார்க்கும் போது குளிர்ச்சியா இருக்கும் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு நீங்கள் வந்து தந்த செடி அழகாக ரோஸ் விட்டுருக்கு அதில் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள் அதுக்கப்றம் எல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து தேன்லாம் வந்து குடிக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும்